பறவைகள் செயல்பாடுகள் பறவைகள்ன்னாலே அழகு தாங்க கிளி வந்து நம்ப பேசுகிற மாதிரியே பேசும் கிளி கத்துறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதைவிட வந்து அதுக்கு கிளி பச்சை கலருன்னு சொல்லும்போது ரொம்ப அட்ராக்ட்டிவ்வாக எல்லார்க்கும் வந்து ஒரு பிடிச்ச கலராக வந்து இருக்கும் கிளி வந்து புளியமரத்தில் தான் நாங்க நெறைய பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் அப்போ ஒரு டென் இயர்ஸ் பேக் பின்னாடி நிறைய கிளி பச்சை இப்போலாம் வந்து கிளியை பார்க்குறதே ரொம்ப ரேர்ராக இருக்கு அந்த சைட்லலாம் அப்போ வந்து சிட்டுக்குருவி இருக்கும் அதை வந்து இப்போ அது சிட்டு குருவி வந்து குட்டி குட்டியாக தான் உட்கார்ந்து வந்து கத்துகிற சத்தம் கீச் கீச்சுன்னு கத்துகிற சத்தம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிடிக்கும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளக்கிறது லவ் பேர்ட்ஸ்ன்னா வந்து எப்பவுமே பிரியாத ஒன்னாவே இருப்பாங்க எல்லாமே அவங்க இடம் அவங்க வந்து ஒரு சிட்டு குருவில்லாம் வந்து அப்போ ஒரு வீட்டில் ஒரு மரத்தில்லாம் அழகாக கூடு கட்டி வச்சுருப்பாங்க அந்தக் கூட்டை வந்து கலைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க வீடு வந்து அதுவே வந்து ஒரு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து சிட்டுக் குருவி வந்து வீடுக் கட்டிகும் அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் சிட்டுக் குருவி வந்து அதிலே வந்து முட்டை வச்சு அது குருவி வந்து குச்சி கட்டிட்டிருக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் கிளி மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ப குழந்தைங்களக்கூட நம்ப கிளி வந்து நம்ப சொன்னதே சொல்லும் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து கிளிக்கு வந்து எடுத்துகாட்டாக சொல்லுவாங்க நீ ரொம்ப கிளி மாதரி பேசுற அப்படினுவாங்க குழந்தைய பார்த்து சின்ன குழந்தைங்கல்லாம் பார்த்து கிளி எப்படின்னா நல்லா அழகான ஒரு பறவை கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளி அப்போ வந்து கிளி எப்படி இருக்கும்ன்னா நெறைய மரத்தில் அப்போ பார்த்தோமே ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து மரத்தில் நெறைய இருக்கும் கிளி இப்போலாம் வந்து ஒரு கிளியக்கூட ஒரு இந்த மரத்துலயும் எங்கையுமே பார்க்க முடியல ரொம்ப கிளியை பார்க்குறதுனாலே ரொம்ப இதுவாக இருக்கு கிளி வந்து நெறைய பேர் கூண்டில் வச்சு வீட்டில் வளர்ப்பாங்க அதுமாதிரி ரொம்ப பாவமாக இருக்கும் அதுங்க ஃப்ரீயாக பறக்க வேண்டிய பறவைங்களை பிடிச்சி நம்ப வீட்டில் அடச்சு வைக்கிறது ரொம்ப தப்புதான அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக பறந்து அது மாதிரி லவ் பேர்ட்ஸ் வந்து இப்போ அது வந்து அதையுமே வந்து நெறைய பேர் வீட்டில் வந்து நெறைய இந்த பசங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வளக்குறதில் ரொம்ப ஆசை படுவாங்க பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கிளி வளர்க்குறது முயல் அது இது அப்படிலாம் வந்து ஆர்வமாக இருப்பாங்க பசங்க வந்து ரொம்ப கிளி வளக்கிறதுலலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க